விலங்குப்பொருட்களை பயன்படுத்துவதற்கான பழைய முறைகள் என்னவென்றால் இறைச்சி மற்றும் மீன் ஆகியவற்றில் உப்பு தடவி வெயிலில் காய வைப்பார்கள் இறைச்சியை உப்புக்கண்டம் என்று சொல்லி வீட்டில் சேமித்து வைத்து தேவையான பொழுது பயன்படுத்துவார்கள் அதேபோல் மீனை வெயிலில் காய வைத்து கருவாடு என்று பயன்படுத்துவார்கள் நவீன காலத்தில் குளிர்பதனப்பெட்டி மூலம் பயன்படுத்துகிறார்கள் அதேபோல் ஐஸ் பாக்ஸில் வைத்து பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இதில் வேறுபாடு என்னவென்றால் உப்புக்கண்டம் கருவாடு போன்றவை உடலுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை அதே சமயம் குளிர்பதனப்பெட்டி ஐஸ் பாக்ஸ் போன்றவற்றில் பதப்படுத்தப்படும் இறைச்சி வகைகள் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன முடிந்த வரை குளிர்பதனப்பெட்டியில் பாதுகாத்து வைக்கப்படும் இறைச்சியை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்